என்னோட பகுதியில் வந்துவிட்டு முக்கியமான கலை வடிவங்களெல்லாம் வந்து என்னென்னனா வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மண்பாண்டங்களில் செய்யறது மண் பாண்டங்களில் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா ம பானை செய்யறது இது மாரி குடங்கள் செய்யறது ஓடுகள் பண்ணுறது அதற்கப்பறம் வந்து செங்கல் பண்ணுறது இதெல்லாமே வந்து மண் பாண்டங்களில் செய்யறாங்க இது இல்லாமல் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிலை வந்து வடிவமைக்கிறது அதாவது மனித சிலைகளும் வந்து பண்ணிட்டுருக்காங்க தெய்வ சிலைகளுமே வந்து பண்ணிட்டுருக்காங்க தெய்வ சிலைகள்லாம் வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கோவிலில் வந்துவிட்டு இது மாரி ஒரு விஷயம் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிருப்பாங்க இது வந்து இந்த மாரி விஷயம் வந்து நிறைவேறிருச்சி அப்படின்னு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து சிலை வடிவமைப்பாளர் கிட்ட வந்து சொல்லி இது மாரி தெய்வ சிலைகளை வந்து கோயிலுக்கு வந்து வேண்டி பரிசளிச்சிருவாங்க